ஹலோ சிவகங்கையில் இருக்கிற ராம் ரெஸ்ட்டாரண்டுங்களா சார் நான் இப்போது கொஞ்சம் மெனுஸ்லாம் உங்கள் இதில் என்னென்ன இருக்கும்னு கொஞ்சம் சொல்ல முடியுங்களா நான் ஆடரு பண்ணனும் அசைவம் தான் சார் வேணும் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கிறீங்களா சிக்கன் பிரியாணி ஆறு மட்டன் பிரியாணி ரெண்டு ஆமாம் க்ரில் சிக்கன் ஒரு ஃபுல் அப்பறோம் வந்து சிக்கன் லாலிபப் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெண்டு

அப்பறோம் வந்து வெஜ்ல என்ன சார் இருக்குது மஷ்ரூம் க்ரேவி ஒன்று கொடுத்துடுங்க பரோட்டா இருக்குங்களா பரோட்டா ஒரு பத்து ஓகே சார் இதெல்லாம் இப்போது நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க நான் அட்ரெஸ் உங்களுக்கு வாட்ஸ் அப்ல அனுப்பிவிட்டுர்றன் என்ன சார் இல்லை சார் பேமெண்ட் வந்து நீங்கள் கேஷ் ஆன் டெலிவெரி வாய்ங்கலாம் இல்லைங்களா என்ன சார் அப்படி ஒரு ஆப்ஷன் இல்லையா என்ன சார் இது இவ்வளோ பெரிய ஹோட்டல் வச்சிருக்கீங்க கேஷ் ஆன் டெலிவரி இல்லைன்றீங்க இல்லை சார் எனக்கு கேஷ் ஆன் டெலிவரி தான் சார் வேணும் ஆமாம் இப்போ கேஷ் ஆன் டெலிவரி நீங்கள் கொடுத்தா தானே சார் எங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டபுலாக இருக்கும் என்ட இந்த இதெலாம் இல்லை சார் ஜிபே அதெலாம் இல்லை நான் எப்படி பேமெண்ட் உங்களுக்கு கொடுக்குறது எனக்கு கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்தீங்கனா நல்லா இருக்குது ஆமாம் சார் கே இது எல்லாமே இப்போ இது எல்லாமே பில் எவ்வளோ சார் வருது ஆறாயிரத்தி முந்நூறுவாங்களா இப்போ கையில இருக்குது சார் இங்கே கொண்டு வந்து கொடுத்துட்டு அவங்க நீங்கள் டெலிவரி பண்ணும்போது நான் உங்களுக்கு கையில கொடுத்துருவேன் சார் என்ன சார் நீங்கள் உங்கள் மேனேஜர்கிட்ட கேட்டு பாருங்க சார் உங்கள் ஹோட்டல்ட கேட்டு பாருங்க அப்படி ஒரு ஆப்ஷன் இல்லை அப்போ இப்படி ஒரு ஆப்ஷன் இல்லைனா நீங்கள் ஆடர கேன்சல் பண்ணிடுங்க சார் எங்களுக்கு வேண்டாம் ஏன்னா என்ட அந்த மாதிரி ஒரு இதுவும் இல்லை அதனால நீங்கள் ஆடர கேன்சல் பண்ணிடுங்க சார் ஓகே சார் ஆட்ரை கேன்சல் பண்ணிடுங்க தேங்க் யூ சார்